ஆ ட்ரைவர் அண்ணா இந்தமாரி கார் சொல்லிருந்தோம்ல திருவண்ணாமலைக்கு போகணுன்னு

அதான் இப்போது வந்து பேமெண்ட் பண்ணுறது இருக்குதுல்ல காசு வந்து என்ட்டே வந்து பணமாக தான் இருக்குது பணமாக போட்டுக்கலாமா ஏன்னா என்ட்டே ஆன்லைன் ஆன்லைன் பேமெண்ட் இது ஆப் இல்லை

அதான் அதான் நான் வந்து காசு கையில் வெச்சிருக்கேன் நான் வந்து காசாக கொடுத்தர்றேன் ம் சரிங்கண்ணா இருக்குதுல்ல ஓகே தானே ஆ ஓ சரிங்கண்ணா ஆ ஆன்லைன் ஆப்பு நான் யூஸ் பண்ணுறதில்ல கையில் தான் காசு வெச்சிருக்கேன் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்போ நான் கையிலேயே கொடுத்தர்றேன் ஓகேண்ணா வாங்கிக்கோங்க ஆ சரிங்கண்ணா